அதாவது என்னென்னா நம்ம வீட்டை சுற்றி எங்கேயும் தண்ணி தேங்கி தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி விடக்கூடாது ப்ளஸ் அப்புறம் வீட்டை சுற்றி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த டயர் அப்புறம் இந்த சின்ன சின்ன கப் கொட்டாங்குச்சி இந்த இளநி இளநி இளநிர் வெட்டி சாப்பிட்டோம்னா அந்த இளநிர் கூடு அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே தூக்கி போட்டிருவோம் ப்ளஸ் அந்த மாதிரி போடாமல் ஒரு அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிக்காமல் பார்த்துக்கணும் அந்த த அந்த தண்ணி தேங்கினால்தான் அந்த தண்ணி தேங்கி நின்னுச்சுனா ஸோ அதில் கொசு இருக்கும் கொசு முட்டை போடும் ப்ளஸ் அது ஒரு சம்திங் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கொசு இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு அதாவது அதுங்க இனப்பெருக்கம் அதிகமாகிட்டு ஸோ அதனால் இன்னும் நிறையா பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற டையர் சம்திங் அதாவது நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி வீட்டை சுத்தமாக வெச்சுக்கணும் இந்த மாதிரி எதுவும் ஆகாக்கூடாதுன்னுதான் அப்போது எல்லாம் என்ன பண்ணிணாங்கனா த வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணி கரைச்சி போட்டு சாணி கரைச்சி தண்ணி தெளிச்சு போட்டு அங்கே அந்த சாணி வாசத்தில் அந்த சாணி வாசம் வந்து அவ்வளோ நல்லது அதனால் வந்து கொசு எதுவுமே ஃபார்ம் ஆகாது ஸோ அந்த இதுக்கு ஒரு பூச்சி பொட்டு எதுவும் வராது அந்த வாசத்துக்கு ஸோ அதனால் அதெலாம் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போது அதெலாம் பண்றதில்லை ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும்னால் நம்ம வீட்டை சுற்றி எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்காம பார்த்துக்கணும் வீட்டை சுத்தம் பத்தமாகவும் வெச்சுக்கணும் எப்பவுமே சுத்திகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக வெச்சுக்கணும் நம்ம வீடுகள் வீட வீட்டை சுற்றி சுற்றுச்சூழலை ஒழுங்காக சுத்தமாக வெச்சு இருந்தாலே நமக்கு எந்த நோய் நொடியும் வராது